என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு பொதுவானது தான் அதுக்கு தகுதியிலாம் எதுவும் தேவை இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலே அதுவே போதும் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு ஒரு பொறுப்பில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் பொறுப்பில் இருந்து செஞ்சால் தான் ஒரு திருப்தியோ ஒத்துழைப்போ அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வந்து ஏதோ ஒரு நிவாரணம் கி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பொறுப்புலிருந்து செய்யும் போது தான் ஒரு காலா காலத்துக்கு பேசப்படும் அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் செஞ்சால் அது நம்மளை என்னென்ன கஷ்டப்படுத்துன்னால் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் கேலிக் கிண்டலாகும் ஒத்துழைப்பும் நம்மளுக்கு சரியான முறையில கிடைக்காது அவதூறுப் பேச்சுக்கு நம்ப ஆளாவோம் அதனால் ஒரு அதிகார ஒரு உதவியோ நன்மையோ செய்யணும்னா மக்களுக்கு அது அரசியல் அதிகாரம் கண்டிப்பாக தேவைப்பா